இப்போது வந்துங்க எங்களுக்கெல்லாம் கலைப்பொருள்னால் அன்னூர்ல கடை இருக்குதுங்க போய் அன்னூர் கடையில தான் நாங்கள் வாங்குவேன் அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஸ்னரி பொருள் வாங்கணும்னா அதுவும் அந்த கடையும் பக்கத்தில் இருக்குது நம்ம வந்து படிக்கிறப்போ அப்றோம் புக்ஸ் கதை புத்தகம் புத்தகம் இந்தமாதிரியெல்லாம் வாங்குவோம் அப்புறங்க நம்மளுக்கு வந்து பிடிச்ச இதிலையே வந்து கைத்தறித்த தொழில் நான் வந்து க கைத்தறியல்ல நெசப் பழகினேன் சின்ன வயசிலருந்தே அதில் வந்து டிசைன் போடுகிறது பாடரு போடுறது ஜக்காடு கட்டி அதில் வந்து என்ன உருவம் வேணுணாலும் எங்களுக்கு அனுமானத்தில் வந்து அட்டையடிச்சி அந்த உருவத்தை நாங்கள் செய்வோங்க நம்ம வந்து இங்கே ஒரு இந்தமாதிரி உருவம் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் வந்து அட்டையடிச்சி ப்ளான் எடுத்து அதை நாங்கள் பண்ணிருவோங்க எனக்கு வந்து கைத்தறி நெசவில் கைவினையில வந்து கையால் வந்து அதை செய்யக்கூடிய சேலைகளோட இது வந்து ரொம்ப பிடிக்குங்க நான் எந்த அந்த கைவினைத்தொழில்ல வந்து ரொம்ப ஆர்வங்கொண்டவங்க சரியா